நான் செஞ்ச சாதனை என்னென்னு என்ன கேட்டிங்கனால் நான் என் பொண்ணை படிக்க வைச்சத நான் செஞ்ச சாதனைன்னு நான் நினப்பேன் காரணம் என்னென்ன இந்த காலத்துலெலாம் அந்த காலத்தில் பொண்ணுங்களை வந்து படிக்க வைக்க கூடாதுன்னு நினப்பாங்க ஆனால் என் பொண்ணை நான் நல்லபடியாக நான் படிக்க வச்சு இன்னிக்கு ஒரு ஆசிரியர் உத்தியோகம் பார்த்துட்ருக்குறா அவளும் அவள் கொழந்தைங்கள வந்து நல்லா பார்த்துக்குறா நல்லா படிக்க வைக்கிறாள் எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெருமையாயிருக்குது